தஞ்சாவூர்ல பெரிய கோவில் சுற்றி பார்த்துட்டு தஞ்சாவூர்ல வந்து தலையாட்டி பொம்மை இருக்குது அதை மண்ணால செஞ்சது ரொம்ப கையாலையே செஞ்சது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் பக்கம் போனோம்னா பூட்டு பூட்டு ஃபேமஸ் அப்டி காஞ்சிபுரம் போனோம்னா காஞ்சிபுரத்தில் பட்டு நல்லா இருக்கும் காஞ்சிபுரத்தில் அப்டி பட்டு வாங்கிட்டு அப்டி மதுரையில போய் பட்டு வாங்கிகிட்டு அப்டி கேரளா ஊட்டி அந்த சைட்லாம் போனோம்னா மல்லிகைப்பூ ரோஜா இதே மாதிரி சூப்பராக இருக்கும்